மீனவர்களுக்கு டீசல் மானியம் போட் தயாரிக்க மானியம் குடுக்கணும் மீன் பிடி வலை அதுக்கு மானியம் இன்ன மீனை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் மீனவர்கள் மழை காலத்துலெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க புயல் காலத்துலெலாம் கடலுக்கு போய்ட்டு வரதுன்னா ரொம்ப அவங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு போய்ட்டு வீடு வந்து சேருற வரைக்கும் வீட்டில இருக்குறவுங்க அம் மனைவி குழந்தைகள் எல்லாம் எப்போ வருவாங்க ஏதுன்னு எதிர்பார்த்துட்டுருப்பாங்க அந்த மாரி மீனவர்களுக்கு நம்ம கவர்மெண்ட் நல்ல முறையில் மானியத்தை கொடுத்து அவங்களுக்கு நல்லபடி செய்யணும் இது தான் எங்களுடைய இது இந்த இதை வந்து மீனவர்களுக்கு பண்ணி கொடுத்து அவங்களும் வாழ்க்கையில அவங்க குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இந்த இது வந்து மழை காலங்கள்ல தான் அவங்களுக்கு ரொம்பமே கஷ்டம் மீனவர்களுக்கு மா கடலுக்குள்ளே போறக்கெல்லாம் ரொம்ப அவங்க பயந்து பயந்து போய்ட்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிட்டு அவங்க கரைக்கு வர வேண்டியதாக இருக்குது அந்த இன்னல்கள் எல்லாம் அவங்க இது பண்ணி தான் அவங்க வ குடும்பத்தையே நடத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த மீன் உள்ள வர வருமானத்தை வச்சு இது தான் மீனவர்களுடைய பிரச்சனை